என்ன ஊர் சார் நீங்கள் ஆ ஆ இப்போது எங்கே சார் போகணும் நீங்கள் சார் இது இது சென்னைக்கு போகாது சார் இது திருப்பதிக்கு போகிற பஸ்ஸு சார் இது ஆ ஆ ஆ ஆ மாறி ஏறிட்டீங்க ஆ ஆ ஆ

ஓ ஓகே சார் ஓகே சார் நான் ட்ரைவர்கிட்ட டிரைவர்கிட்ட பேசுகிறேன் இப்போது ஏதாவது இந்த ரூட்டில் கிராஸ் ஆ இந்த ரூட்டில் ஏதாவது கிராஸ் ஆகுற வண்டி இல்லை சார் அம் அமௌண்ட்லாம் வேணாம் சார் அமௌண்ட்லாம் வேணாம் சார் நாங்கள் தெரிஞ்சவங்க நீங்கள் தெரியாமல் தானே ஏறிவிட்டீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் சார் இது பஸ் ஏதாவது கிராஸிங் ஆகுதா பார்க்குறோம் அப்படி இல்லைன்னா நான் நான் இவருகிட்ட கே பா டிரைவர்கிட்ட கேட்குறேன் வேறு ஸ்டேஜில் ஏதாவது இறங்க முடியுமான்னு பார்க்குறேன் சார்

ஆ ஆ ஆ ஓகே சார் ஓகே சார் அந்த ஆ ஆ ஓகே சார் ஓகே சார் நான் கேட்குறேன் சார் இது திண்டிவனம் வரைக்கும் கொஞ்சம் டிக்கெட் எடுத்துக்குங்களேன் ஏன்னால் இந்த டிக்கெட்டில் நீங்கள் போகணும் டிக்கெட் இல்லாது அதில் டிரைவ் பண்ண முடியாது வர முடியாது ஆ நாங்கள் திண்டிவனம் வந்த ஒடனே கூட மாறி விட்டுடறோம் சார் உங்களுக்கு அந்த சென்னை பஸ்ஸுக்கு ம் ம் அதுதான் எங்களுக்கும் கொஞ்சம் இதாக இருக்குது இப்போ அன்டைம்மாக வேறு இருக்குது உங்களை வேறு ஏற்றி விட்ணும் நாங்களும் கவனிக்காமல் உங்களை ஏற்றிட்டோம் ஓகே சார் லக்கேஜி ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்களா ஓகே சார் நாங்கள் பஸ் இது இன்னும் ஒரு ஆஃப்னவரில் வருன்னு சொல்லியிருக்கேன் கால் டிரைவர் கால் பண்ணி கேட்குறேன்ருக்காரு அந்த பஸ்ஸுக்கு சென்னை பஸ்ஸு இப்போ நடுவில் கிராஸ் ஆகும் அது எங்கள் தெரிஞ்ச ஆள் தான் ஓட்டிகிட்டு இருக்கார் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்தான் ஓட்டிகிட்டு இருக்கார் அந்த பஸ்ஸையும் ஆ அதை நாங்கள் கேட்குறோம் சார் கேட்டுகிட்டு உங்களுக்கு என்னான்றதை கன்ஃபார்ம் பண்ணுறோம் நான் அவர்கிட்ட கால் பண்ணி கேட்க சொல்கிறேன் சார் கேட்டுவிட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா உங்களை நான் திண்டிவனத்தில் இறக்கி விட்டுறேன் சரிங்க ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ம் ஆ தேங்க்யூ ஸோ மச்